ம் ஆ வடை அடை சாப்பிடுறேன்மா ம் இது ஆவு ஆமை வடை கொடுங்க ம் பருப்பு வடை கேட்டேன் ரெண்டுமே கொடுங்க ம் ஆமாம்மா காஃபி கொடுங்க ம் ஆ ஒன்று போதும்மா ஆமாம்மா புதுசாகதான் வந்திருக்கேன் இங்கே கூடல்புதுரிலேருந்து வந்திருக்கோமா ஆமாங்க ஆமாங்க அங்கிருந்துதான் வந்திருக்கோம் ஆ ஆ ஆமாம்மா புதுசாக வந்திருக்கேன் ம் ஆ சரி ஆ சரிம்மா ஆ ஆ சரிம்மா ஆ சரி சரி ஆ சரி ம் சரிம்மா ஆ சரிம்மா சொல்லி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறேன் வேறு இட்லி இருக்காமா இட்லி எதுவும் வச்சுருக்கிங்களா சாப்பிட்ற மாதிரி ம் இட்லி இட்லியும் பூரியும் கொடுங்க பார்சலாகவே கொடுங்க பார்சலாகவே கொடுத்து கொடுங்க சட்னி சாம்பார் வச்சு ஆ ஆ ம் ஆ குருமா வச்சுருங்க இட்லி சட்னி சாம்பார் தனியாக கொடுத்துருங்க ஆ சரிம்மா வாங்கிக்கிறேன்மா தொண்ணுாற்றி ஆறுரூவாமா சரிம்மா இந்தாங்க நூறுரூவா தரேன் ம் ஆ நாலு ரூபா வாங்கிக்கிட்டேன்மா ஆ ஆ சரி கூப்பிட்றேன்மா கூப்புட்றேன் கூப்புட்றேன் ஆ ஆ தேங்க்ஸ்மா